ஹலோ ம் சக நாய் சாப்பிடவே இல்லை எதனாலன்ன தெரியலங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி இது எலும்பு கறி எல்லாம் சாப்பிட்ருச்சி அதனால என்னென்னும் தெரியல சாப்பிட்றதே இல்லை இது என்ன கொடுத்தா சரியாகுன்னு தெரியல ஒரு வாரமாக சாப்பில்லைங்க

அது என்ன பண் ஆமாம் சிக்கனு வெள்ளாட்டு கறி எல்லாம் ஒரு விசேஷம் ஆ அதனால போட்டாங்க அது என்னென்னு தெரியல சாப்பிடாது அன்றை சாப்பிட்டா தான் அப்படின் ஒரு வாரமாக சாப்பிடாதே இருக்குது ஆமாங்க எங்கள்

வா வாயில்லாம் க கட்டிட்ருக்குது வா இது எல்லாம் வெளியெலலாம் போகுது கத்திக்கிட்டே இருக்குது இல்லைன்னா என்ன தெரியல ம் சரிங்க ஆன சரிங்க ம் என்ன பெயரில் இருக்குது அதுக்கு என்ன அதுக்கு என்னது பண்ணுறது தயிர் சாப்பாடுங்களா சரிங்க போட்டு பார்க்குறேங்க மாடு நாய் வற்றி போச்சுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது வளர்த்த பொருளுனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது

ஆ சரிங்க வச்சு பார்க்கறேங்க மருந்து எதுவும் கொடுக்கணுங்களா மருந்து எதுவும் கொடுக்கலாங்களா ஆ சரிங்க ஒரு ரெண்டு நாளை போட்டு பார்த்துங்களா ஆ சரிங்க சரிப்பா ஆ சரிங்க போட்டு பார்க்குறேன்ங்க டாக்டர்கிட்ட தூக்கிட்டு போகலங்களா ஆஸ்பத்திரிக்கிது ஆ சரி ம் சரி ரெண்டு நாளை கொடுத்தா போதுங்களா சரி சரிங்க பார்க்கலாம்ங்க